சமையலுக்கு சிலிண்ட்ரு பயன்படுத்தறப்போது நாம் என்ன பண்ணனும்னா ஃபஸ்ட் சிலிண்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் எப்பவுமே செக் பண்ணணும் நம்ம சமச்சு முடிச்சதுக்கப்பறம் எப்பவுமே சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவும் சேஃபு இப்போ குழந்தைங்கள்லா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு ஹைட்டு எட்டுச்சுனா ஸ்டவ்வில் உள்ளதை ஆன் பண்ணிட்டாங்கனா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டிருக்கும்போது அது ஆன் பண்ணிணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் எப்பவுமே நம்ம சமச்சு முடிச்சதுக்கப்புறமா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமான்றதை செக் பண்ணணும் ஸ்டவ்வில் ரெண்டு பக்கமுமே ஆஃப் ஆஃபில்தான் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும் அதுமாதிரி நம்ம சமையலில் சமையல் பண்ணிட்டிருக்கப்போ வச்சுட்டு பக்கத்தில் எங்கேயும் போய்விடாம இருக்கிறது நல்லது இப்போ பாலெலா வெச்சுருந்தோன்னா அது பொங்கி ஊற்றிட்சினா அடுப்பும் அணைஞ்சி போய்டும் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஸ்டவ் ஆன்லேயேதான் இருக்கும் சிலிண்டர் ஆன்னில் இருக்கும் பால் காய்ச்சும்போது எல்லாமே ஆனில் இருக்கப்போது கேஸ் மட்டும் லீக் ஆகிட்டே இருக்கும் நம்ம சடனாக வெளியிலருந்து உள்ளே வந்து ஸ்விட்சை அதுமாதிரி ஏதாவுது போட்டோம் அப்படின்னா நமக்குதான் ப்ராப்ளம் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் சமைச்சிட்ருக்கும்போது எங்கேயும் அப்பிடேயே பாதியில் விட்டுட்டு வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி டக்குனு சடனாக எங்கேயாவுது போகணுனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவுமே சேஃபான ஒரு விஷயோம்